என் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அவங்க என் கூட இல்லை வெளியில் இருக்காங்க அவங்களுக்கும் எனக்குள்ளே ஒற்றும நான் எல்லாத்துக்குமே யாரையுமே ஒதுக்க மாட்டேன் எல்லாேருமே வேணுமென்னு நினைப்பேன் அவங்க அப்படி இல்லை அவங்ளுக்கு தேவைக்கு மட்டும்தா இது பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னெனா நாங்கள் மூணு பேருமே எப்பேவுமே அடுத்தவர்களுக்கு மரியாதை இல்லாமல் நடந்துக்க மாட்டோம் எப்பயுமே மரியாதை கொடுப்போம்